ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தி ஒரு சிறப்பாக நாங்கள் ஒரு திருவிழாவாக எடுத்து கொண்டாடுவோம் அப்போ ஒரு பதினஞ்சி நாளைக்கு சிலைய வாங்கிகிட்டு வந்து ஊரில் சென்டரான பகுதி எதுவோ அங்க வச்சு அந்த பதினஞ்சி நாளுமே பூசை செஞ்சு பதினஞ்சாவது நாள் ஆத்தில் கரைக்கிறக்கு கொண்டு போவோங்க அப்போ வந்து அந்த பாஞ்சு நாளைக்கும் சக்கரை பொங்கல் வேணுங்கிற பொங்கல் தக்கா தக்காளி சாதம் இதுகளலாம் செஞ்சு போதுங்கிற அளவுக்கு வர்ற குழந்தைகள் கிழந்தைகளுக்கெல்லாம் ஒரு சந்தோசமாக சாப்பாடு வழங்கி அதுக்கப்புறம் மறுபடி கொட்டுமோளகெல்லாம் போட்டு ஊரையவே ஒரு ரவுண்டு அடிச்சிகிட்டு வந்துங்க சந்தோஷமாக கொண்டு போய் ஆத்தில் கரைச்சிடுவோம் விநாயகர் சதுர்த்திங்கும் போது அப்புறம் மறுபடியும் வந்து தீ தைப்பொங்கல் தைப்பொங்கலுங்கும் போது ஆடு மாடு ஊடுகள் சுத்தம் பண்ணுறது அதாவது நம்மளுடைய கலாச்சாரங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு உருப்படியான ஒரு சப்ஜெக்டை வச்சு தான் ஒவ்வொரு விளையாட்டுகள் நோம்பையே வச்சுருக்குறாங்க இப்போ இந்த தை நோம்புங்கிறது வந்து மாடு மாட்டுக்கு நோம்பு மனுஷனுக்கு நோம்பு விவசாயத்துக்கு நோம்பு கதிரவனுக்கு நோம்பு அதுமாதிரி கொண்டாடுகிற அளவுக்கு பொங்கல் வச்சு அப்பப்போ அந்த மாடை பொங்கல் வாழ்த்து எழுதுகிறது அவங்க நம்மளுக்கு எழுதுகிறது இதுமாதிரி நிகழ்ச்சி எல்லாம் அந்த தை பொங்கலுங்கும் போது நடைபெறும் அப்போ வந்து இந்த கும்மி ஆட்டம் கரகாட்டம் நான் பரதநாட்டியம் ஒரு ரெண்டு மாதம் கற்றுருக்குறேன் அந்த அந்த இன்னும் அந்த விளையாட்டு மத்தாளம் அடிச்சாங்கன்னு வைங்க அந்த கால் தன்னப்போல் வரும் அந்த கலாச்சாரங்கள் நம்ம இந்துக்களுடைய கலாச்சாரங்கள் ரொம்ப விளையாட்டுங்கள் இருக்கு நிறையா விளையாட்டுல இது அப்போ வந்து கோயில் கும்மி அடிப்பாங்க பன்னாங்கு பாட்டு பாடி அதாவது அவங்க சொந்தக்கார பொண்ணுங்க முறுக்கு பலகாரமெல்லாம் சுட்டு கொண்டு வந்து கொண்டு வருவாங்க நாங்கள் பையங்கெல்லாம் கபடி விளையாடுறது ஜல் ஜல்லிக்கட்டு சிலம்பு இதுமாதிரி விளையாட்டெல்லாம் விளையாடி உட்காரும்போது ஆத்தாங்கரை ஓரமாக எல்லாரும் அமர்ந்து அமைதியாக ஒன்றுக்கொன்னு இந்த முறுக்கு கரும்பு இதெல்லாம் பரிமாறி சாப்பிட்டு கொண்டாடுவோங்க தை நோம்பிய அப்புறம் ஒரு ச மதுரை திண்டுக்கல் இந்த சைடு எல்லாமே ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்கு இந்த வருஷம் முடிஞ்சிதுன்னு சொன்னா அடுத்த வருஷம் ஜல்லிக்கட்டு வரும் வரையில் சிறந்த காளைகள் அந்த பா பால் அதாவது ஜல்லிக்கட்டு விளையாடுறதுக்காக மட்டும் அந்த காளைங்க இல்லைங்க அந்த காளையோட இது சத்து நீங்கள் எந்த இதுலையுமே எதிர்பார்க்க முடியாது அதனால் தான் நம்மளுடைய மாட்டு காங்கேய மாடுன்னு சொல்லி பேர் இருக்கு அந்த மாட்டை வாங்கி வளர்த்தி ஒரு வருஷம் அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு விளையாடி கொண்டாடுறதுங்க அப்போ வந்து எல்லாம் உண்டு அந்தன்னைக்கு இந்த கரகாட்டம் போடுவாங்க இது இந்த பழைய கதைகளெல்லாம் புராணங்கள் மகாபாரதம் மகாபாரதமெல்லாம் குறஞ்சது ஆறு மாசத்துக்கு வச்சுக்குவோங்க ஆறு மாசங்கும்போது முடியும் போது பட்டாபிஷேகம் பண்ணுவோம் அந்த ஊரையவே அழைச்சி அதுமாரி ஃபங்ஷனெல்லாம் அந்த ஜல்லிக்கட்டு அந்த தை மாசங்கும் போது வரும்ங்க